நகர்ப்புற பள்ளி நகர்ப்புறத்தில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது அதில் ப்ரைவேட் ஸ்கூல் நிறைய இருக்குது இப்போ கிராமப்புறத்துலெலாம் ப்ரைவேட் ஸ்கூலெலாம் இருக்காது ஏன்னால் அதிகமாக அங்கே எதுவும் பிள்ளைங்க அதிகமாக சேர மாட்டாங்கன்னு தான் ஃபீஸ் கட்ட மாட்டாங்க அப்படின்ட்டு கிராமத்தில் வச்சுருக்க மாட்டாங்க நகரத்தில் வந்து நிறைய ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கும் தனியார் பள்ளிகள் இருக்குது கிராமத்தில் வந்து கவர் அரசு பள்ளிகள்தான் இருக்குது அரசு பள்ளிகளில் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் சேர்ப்பாங்க படிப்பாங்க எல்லாேருமே படிக்க மாட்டாங்க ஓரளவு பிள்ளைங்கதான் ஆனால் இப்போது தனியார் பள்ளிகள்னால் கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லா படிப்பாங்க நிறையா ஸ்போட்ஸ் இருக்கும் எக்ஸ்ட்டா கரிக்குலர் ஆக்ட்டிவிடிஸெலாம் இருக்கும் அப்படின்ட்டு அவங்கள வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க ரொம்ப கஷ்டப்படுகிற ஃபேமிலியில் இருக்கிறவங்களே இப்பெலாம் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்க ஆரம்பிச்சுட்றாங்க ஏன்னால் எக்ஸ்ட்டா கரிக்குலர் ஆக்ட்டிவிஸ் ஆக்ட்டிவிட்டிஸ் டான்ஸு ஸ்போட்ஸ்ஸு எல்லாமே இருக்கும் இங்கிலீஷில் ஃப்ளூயன்ட்டாக பேசுவாங்க அப்படின்ற ஒரு ஆசையில் எல்லாேருமே என்ன பண்ணுறாங்க தனியார் பள்ளியில்தான் சேர்க்குறாங்க அப்புறம் இங்கிருந்து அங்கே போகணுன்னா என்ன அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து பஸ்ஸு இங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோ மீட்டரு மூணு கிலோமீட்டர் பஸ்ஸு பஸ்சில்தான் போகிறாங்க வராங்க அப்புறம் சிலர் பைக்கில் போவாங்க பைக்கில் போய்விட்டு வராங்க அப்புறம் கிராமப்புறத்துலெலாம் ஹையர் செகண்டரி வரைக்குமே ஸ்கூல் இருக்காது ட்வெல்த் வரைக்குமே இருக்காது சிக்ஸ்த்து இல்லைனா ஃபிஃப்த்து இல்லைனா எய்த்து வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்கும் இவங்க இதை முடிச்சுட்டு நகரத்துக்குதான் போகணும் நகரத்துக்கு போனால் மேல்நிலைக்காக போய் படிக்கிறாங்க அப்படி போகும்போது அவங்க பஸ்ஸு தான் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் இருக்குது ஃப்ரீ பஸ் பாஸ் வச்சு பிள்ளைங்க படிக்க வைக்கிறக்கு அனுப்புகிறாங்க ப்ரைவேட் ஸ்கூல்லேயுமே ஹையர் செகண்டரி வரைக்கும் இப்போ நிறையா ஸ்கூல் இருக்குது சிபிஎஸ்சி இருக்குது மெட்ரிகுலேஷன் இருக்குது அதனால இங்கிருக்க கிராமத்தில் நகரத்துக்கு போகணுன்னா பஸ்ஸு வசதி கண்டிப்பாக அவசியமாக தேவைப்படுது அதனால கிராமப்புறத்தில் இப்போ மேல்நிலை பள்ளி வரைக்குமே கொண் கொண்டு வரலாம் அரசு பள்ளிகள் முடியாத பட்சத்துக்குதான் நகர்ப்புறத்துக்கு எல்லாம் போய் படிக்க போகிறாங்க இவற்றிலும் வித்தியாசமான விஷயனா இப்போ அரசு பள்ளிகள் அரசு பள்ளிகள்னால் மாற்றுத்திறனாளிகளுக்கும் படிக்க அலோவ் பண்ணுறாங்க ஆனால் தனியார் பள்ளிகளெலாம் அந்த மாதிரி இல்லை ஏன்னால் அவங்க வந்து கூட கெயிட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் வேணும் தனியா் இன்னொரு மிஸ்ஸை வச்சு பார்த்துக்க முடியாதுகிறதுனால மாற்றுத்திறனாளிகளெலாம் அவ்வளோக்கு இம்பார்ட்டண்ட் தருவாங்க பட் வீட்டிலே இருக்க மாதிரிதான் பண்ணுவாங்க அரசு பள்ளிகள் அப்படி இல்லை அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாஃபை வந்து பார்த்து இது பண்ணுவாங்க கொஞ்சம் நல்லா கோச்சிங் கொடுப்பாங்க இது கொஞ்சம் வித்தியாசமாதான் இருக்கும் பிள்ளைங்க யாராவது சீக்கிரம் சரியாக வரலனா ஸ்கூலில் சேரலைனா அவங்களுக்குன்னு வேறு பனிஷ்மெண்ட் தருவாங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க இப்போ ரேஷன் கார்டெலாம் ப்ளாக் பண்ணி ப்ளாக் பண்ணிவிடுவாங்க ஸ்கூலில் சேர்க்காம இருந்தால் அவங்களுக்குலாம் ரேஷன் கார்டு ப்ளாக் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி அரசு பள்ளிகளில் வந்து சேருவாங்க தனியார் பள்ளிகளில் அப்படி இல்லை சேர்ந்தா வந்தாங்கன்னால் படிக்க வைப்பாங்க ஃபீஸ் கட்டினா படிக்க வைப்பாங்க இல்லைனா படிக்க வைக்க மாட்டாங்க இதுதான் அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் இருக்கிற வித்தியாசம்